திருமூர்த்தி மலை இங்கே பல்லடத்திலேருந்து உடுமலைப்பேட்டை போய் உடுமலைப்பேட்டையிலேருந்து திருமூர்த்தி மலைக்கு பஸ் இருக்குது அதில் ஏறி போனோம்னால் ரொம்ப அழகான ஒரு இடம் திருமூர்த்தி மலை முன்னாடியே வந்து அணைக்கட்டு இருக்குது அணைக்கட்டு தாண்டி போனோம்னால் கோயில் இருக்குது அந்த கோயில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அங்கே திருமூர்த்தி மலையிலேருந்து வர தண்ணீர் சுற்றியும் அந்த கோயிலை சுற்றி போயிகிட்ருக்கும் அங்கே வந்து சிவா விஷ்ணு பிரம்மா மூணு பேர்த்துக்கான சன்னிதி இருக்குது இது வந்து ரொம்ப விசேஷம் அதுக்கப்புறம் நம்ம சாமி கும்பிடுட்டு அங்கேயிருந்து நடந்து மலை மேலே நடந்து போனோம்னால் அங்கேயிருந்து நீர்வீழ்ச்சியை பார்க்கப் போகலாம் ரொம்ப அழகான ஒரு மலையேற்றமாக இருக்கும் இது நடந்து போகிற வழியில் அங்கேயிருந்து ஆறு வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம தண்ணியும் பார்த்துக்கிட்டு ரசிச்சு இயற்கை சூழலை ரசிச்சுக்கிட்டே போயிட்டிருக்கலாம் நிறைய குரங்குங்கள் இருக்குது மரத்தில் நிறைய உட்காந்து பார்த்துட்ருக்கும் நல்ல ஒரு வேடிக்கை காட்டும் நம்ப ரொம்ப தூரம் நடந்து போகணும் நிறையா பேர்த்துக்கூட தான் போகணும் முக்கியமாக தனியாகலாம் போனால் மாட்டிக்குவோம் குரங்குகளை பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் ரொம்ப தூரம் நடந்து போனோம்னால் இந்த ஒரு சைடு வந்துட்டு தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் பெரிய பெரிய பாறையும் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்ல ஒரு ஒரு சுற்றுப்புற சூழல் இயற்கையான சூழலில் திருமூர்த்தி மலை இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அது